நாங்கள் வந்துப்பா வீட்லையே பூச்செடி எல்லாம் வச்சிருக்கறோம் ஸ் இந்த செம்பருத்தி வெள்ளை செம்பருத்தி சிகப்பு செம்பருத்தி ரோஸு இந்தமாதிரி பல வகை பூவெல்லாம் வச்சிருக்கறோம் அதேமாதிரி வாழையும் வந்து பல வகை வச்சிருக்கோம் இந்த ரஸ்தாளி கதிலி செவ்வாழை இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கறோம் அது ஏன்னா நாங்கள் வந்து இந்தமாதிரி இந்த அவசர ஆத்திரத்துக்கெல்லாம் ஒரு விருந்தாளிங்க வருவாங்க இல்லையில் தான் அதுவும் நாங்கள் சாப்பிடுவோம் அந்தமாதிரி இலையெல்லாம் வேணுமா இருக்குது கடையில் போய் தினமும் நாங்க காசு கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து பெரிய குடும்பம் ஆறு பேர் பொண்ணுக பொண்ணுக தான் எல்லாம் ஆம்பளை பசங்க இல்லாம் அதுனால அந்தளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடையாதப்பா அதுனால தினம் இல வேணுமா இருக்குது நாங்கள் அதுக்கு எல்லாம் நான் வாழை வச்சிட்டோமுன்னா அப்பப்போ வேண்னா ரெண்டு பரிச்சுக்கிலாம் ஒரு விருந்தாளிங்க வந்தாலும் விசுக்குன்னு அறுத்து போட்டுக்கலாம் அதேமாதிரி தார் பருவத்துக்கு வந்தாச்சு காய்கறி வ விட்டாச்சின்னா அது தான் நல்லா பெருசாகும்போது அதை வெட்டி எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்கள் மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்ற அளவு வச்சிட்டு மற்ற அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே காசு வாங்காமே கொடுத்துருவோம் நாங்கள் வச்சிக்க மாட்டோம் அதே மாதிரி பூவும் அப்பிடி தான் ஒரு ஆத் திடீர்ன்னு ஒரு கோயிலுக்கு போகணும் அதை ரெண்டு பறிச்சு அதை சாமிக்கு கொண்டு போய் கொடுப்போம் நாங்களும் அந்த ரோஸ் செடியெல்லாம் பூவு பூத்ததுன்னா ரெண்டு பறிச்சு தலையில் வச்சிக்குவோம் அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் சின்னதுலருந்தே அந்த பூவு செடிகள் எல்லாம் வளர்த்து பழக்கமாயிட்டு நாங்கள் பூச்செடியெல்லாம் வச்சு சின்னதுலருந்து அதேமாதிரி தான் வளர்த்துட்டு வரோம்ப்பா